திருவாரூர் மாவட்டத்தில் வேலைவாய்ப்பு வாழ்வாதாரத்திற்கான முக்கிய ஆதாரங்களாக வந்து அடிக்கடி வேலைவாய்ப்பு முகாம் வந்து வைக்கிறாங்க இப்போ படிச்சுட்ருக்கும் போதெல்லாம் வந்து அதிகமான வேலைவாய்ப்பு வந்து இருக்காது ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இப்போது அப்படில்லாம் இல்லை ய ஒரு காலேஜ் படிக்கும்போதே வந்து நிறைய இன்டர்வியூஸ்லாம் அட்டெண்ட் பண்ணுறாங்க மாணவர்கள் மாணவர்கள் இன்டர்வியூ அட் அட்டெண்ட் பண்ணுறாங்க பெண்களுக்கு வந்து பெண்கள் சுக பெண்களுக்கு வந்து சுய உதவிக் குழுக்கள் மூலம் வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து தந்துகிட்டே இருக்காங்க இது மூலயமா வந்து கணவனை இழந்த பெண்களாக இருக்கட்டும் அல்லது ஒரு மகளிர் சுய உதவிக் குழுவில் வேலை பார்க்கிற ஒரு பெண்ணாக இருக்கட்டும் எல்லோருமே படித்தவங்க அனைவருக்குமே கல்வி கல்வி கல்வியோடு சேர்ந்து வேலைவாய்ப்பு அப்படின்ற அந்த ஒரு முறையை வந்து இப்போ வந்து திருவாரூர் மாவட்டத்தில் எல்லோருமே பின்பற்றுறாங்க நான் வந்து எதை விரும்புகிறேன் அப்படின்னாக்கா அரசு வேலை விரும்புகிறேன் அரசு வேலையை விரும்புகிறேன் அப்டின்னாக்கா அதுக்கு போதிய பயிற்சி வேணும் அதனால் இப்போ நான் தனியார் வேலையதான் பார்த்துகிட்ருக்கேன் தனியார் வேலை பார்த்துக்கிட்டே அரசு வேலைக்கும் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் நிச்சயமாக வேலை எ கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வேலையின்மை அதிகமாக இல்லை அப்படில்லாம் சொல்ல முடியாது இப்போது இருக்கிற எல்லாருக்குமே வேலை அப்படின்றது வந்து இருக்குது அது ப்ரைவேட்டாக இருக்கட்டும் அல்லது கவர்மெண்டாக இருக்கட்டும் ஏதோ ஒரு வேலையில் வந்து படிச்சு முடித்த அனைவருமே ஒரு வேலையை வந்து பார்த்துகிட்டுதான் இருக்காங்க அது சுய ஓ தொழிலா இருக்கட்டும் அல்லது அரசு ஏற்படுத்திக் கொடுக்கின்ற வேலைவாய்ப்பு முகாம்களை பங்கெடுத்து அந்த வேலையை வாங்கினதா இருக்கட்டும் எல்லோருக்குமே வேலைவாய்ப்பு அப்படின்றது அந்த திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குது